இந்தியாவில வந்து ஃபேஷன் டெக்னாலஜி ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருக்கு ஏன்னா இப்போ மேல் டிகிரி படிக்கிறவங்கெல்லாம் அதிகமாக ஃபேஷன் டெக்னாலஜி தான் எடுத்து படிக்கிறாங்க ஸோ வெளிநாட்டில் போடுகிற ட்ரெஸ்ஸல்லாம் வந்து ரொம்ப குவாலிட்டியாகவும் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ரிச் லுக்கு தர்றதால இப்போ நிறைய பேர் வந்து அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போடுகிறதுக்கு தான் வந்து ரொம்ப விரும்புகிறாங்க அதனால தமிழ்நாட்டில் இருக்கிற ட்ரெஸு யாரும் அதிகமாக யூஸ் போட மாட்டுறாங்க அதனால் தமிழ்நாட்டில் இருக்க இந்த பட்டு சேலை வேஷ்டி அதை தயாரிக்கிற நெசவாளர்களோட வேலை வாய்ப்புகள் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு அதிகமாக வந்து வெளிநாட்டு ட்ரெஸை தான் போட வந்து விரும்புறாங்க மக்கள் எல்லாம் எனக்கு வந்து தா தமிழ்நாடு பாரம்பரிய ட்ரெஸ் போடுறது தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் பாரம்பரிய ட்ரெஸை தான் போடுவேன் எனக்கு அதான் பிடிக்கும்